நாகப்பட்டினம் மாவட்டத்தில் காலநிலை எப்படி இருக்குதுன்னால் இப்போ தான் மிக்ஜாம் புயல் வந்துச்சு அந்த மிக்ஜாம் புயலில் மழை நல்லா பெஞ்சிச்சி அது பெஞ்சி ரொம்ப தண்ணிலாம் இருந்துச்சு ஆனால் ரொம்ப நிக்கல சென்னை அளவுக்குலாம் பட்டு நல்லாவே இருந்துச்சு இப்போ மழை பேயாமல் தான் இருக்குது தண்ணிலாம் கொறைஞ்சிருச்சி ஆனால் அந்த மழை டைமில் வெளில போக முடியல அதனால் இந்த சுற்றுலாத்தலமான வேளாங்கண்ணி தர்கா அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கவே முடியாது ஏன்னா அவ்வளோ மழை பெஞ்சிச்சி புயல் டைம் ஸோ அந்த இடத்துல மட்டும் சுற்றுலாத்தலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் மற்றபடி வேறே எங்கேயும் பாதிக்கப்பட்டிருக்காது அப்புறம் வியாபாரங்கள் கடை வச்சிருக்கறவங்க அவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் சில வீடுகள் ரொம்ப இறக்கத்துல கட்டிருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டில் தண்ணிலாம் வந்துருக்கும் எங்கள் வீடு கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் தண்ணி வரல மற்றபடி அவங்க வீட்டில் தண்ணி வந்துருக்கும் அவங்களும் ஏழைகள் பாவம் அதுமட்டும் இல்லாமல் வேளாங்கண்ணி தர்காங்குறது பெரிய ரெண்டு தூண்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வேளாங்கண்ணி மாதாக்கோவில் நாகூர் தர்கா ரெண்டு ஊரும் ரெண்டு இடமும் பெரிய இடம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அங்கே போனால் அந்த ரெண்டு இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க வேளாங்கண்ணிக்கு போகிறவங்க ஒரு கிறிஸ்டின்னாக தான் இருக்கணுன்னு அவசியம் இல்லை யாரு வேணாலும் போயிட்டு வரலாம் பக்கத்திலியே பீச் இருக்குது அங்கேயும் போயிட்டு வரலாம் நாகூர் தர்காவுக்கு போகணுன்னா அவங்க முஸ்லீமாக இருக்கணுன்னு அவசியம் இல்லை இந்துஸ் போகலாம் கிறிஸ்டியன்ஸ் போகலாம் பேய் பிடிச்சவங்கலாம் அங்கே போயி நல்லா ஓதிட்டு வருவாங்க அந்த மழை டைமில் அது மட்டியும் கொஞ்சம் பூட்டி வைக்கப்பட்ருந்துச்சு பூட்டி வைக்கப்படல யாரும் போய்விட்டு வரல அதை யாரும் யூஸ் பண்ணாமல்தான் இருந்தாங்க மழை டைமில் ஏன்னால் அவ்வளோ மழை பெஞ்சிச்சு அதே தான் வேறே எதுவும் பெருசாக இல்லை ஃபிப்ரவரி டு ஜனவரி டு மார்ச்லலாம் மழை அவ்வளோவா பேயலை நார்மலாக இருந்துச்சு கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் மற்றபடி அதுவும் மார்ச்லலாம் வெயில் தான் அடித்து அவ்வளோவா ஒன்றும் பெரிசாலாம் இல்லை அப்புறம் மழைக்காலம் டிசம்பர் செப்டம்பர் நவம்பர் இதெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டுதான் இருக்கு பருவநிலை மாற்றம்லாம் எல்லாம் கரெக்டாக தான் போய்கிட்ருக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை நார்மலாக தான் இருக்குது